மகாபாரதம் ராமாயணம் ஆகிய இரு உண்மைக்காவியங்களும் எனக்கு மிகவும் பிடிக்கும் மகாபாரதத்தில் கர்ணன் இறக்கும் தருவாயில் கூட தருமம் செய்யும் நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்கும் இந்நிகழ்வு எனக்கு மிகவும் பிடிக்கும் அதேபோல் ராமாயணத்தில் அனுமன் அசோகவனத்தில் சீதாப்பிராட்டியைக் கண்டு ஸ்ரீராமனின் துயர நிலையை எடுத்துக் கூறி சீதாப்பிராட்டியாரின் கணையாழியை வாங்கி வந்து ஸ்ரீராமரிடம் கண்டேன் சீதையை என்று கூறி சீதாப்பிராட்டியாரின் கணையாழியை ராமரிடம் காண்பிப்பார் அந்த கணையாழியை ராமர் பார்த்ததும் மிக்க மகிழ்ச்சி அடைவார் இந்நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்